என்னாங்கம்மா சொல்லுங்கம்மா ஆமாங்க வாங்கிங்கம்மா நீங்கள் வா வாங்கிங்க எல்லாம் இருக்குது என்ன காய்கறி தேவைன்னு சொல்லுங்க எல்லாம் இருக்குது ஆ அதான் நாங்கள் வந்து வெண்டைக்காய் கொத்தரங்காய் கத்திரிக்காய் புடலங்காய் அவரைக்காய் நான் வந்து ஓ ஆமாம் ஆமாம் ப்ரோடக்ட்டு தயார் பண்ணுறோம் நாங்கள் வயல் போ வயலில் விளைவிக்கிறோம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் தரமாக இருக்கும் வெண்டைக்காய் எடுத்துட்டீங்கன்னா கிலோ வந்து இங்கே இப்போ அறுபதுருவா வருது வந்து கொத்தரங்காய் எடுத்துட்டீங்கன்னா கிலோ நாற்பது ருபா வந்து இது ஆ ம் கொண்டைக்காய் கொத்தரங்காய் முள்ளைங்கி எடுத்துட்டீங்கன்னா கிலோ வந்து அறுபது ருபா வரும் பாகற்க்காய் ஆ கொடுத்துறோம்மா கொடுத்துறோம் வாங்கிலாம்மா இப்போ டெலிவரி வந்து இருக்குது நீங்கள் வந்து தான் வாங்கிட்டு போகணும் ஏன்னா ஒரு இது வந்து ஒரு எதாவது ஆட்டோ கீட்டோ இருந்தால் பத்து பத்து கிலோ கேட்கறீங்கள்ல கம்மியாக இருந்தால் நம்ம கொண்டாந்து கொடுத்துருவோம் ஆ அதிகமாக கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு எதாவது ஆட்டோ சிம்பிளா எதாவது சிம்பிளா எடுத்துகிட்டு வந்து ஆ கொடுத்துருலாம் அனுப்பிவிட சொல்லுங்கள் அனுப்பிவிடுங்க ஆட்டோ பிடிச்சி அதை அனுப்பிவிட்றேன் காய்கறியை போட்டு நீங்கள் வாங்கிங்க காசும் கொடுத்துருங்க தரமாக இருக்கும் கொல்லையில் விளை வைக்கிறது தான் தரமாக இருக்கும் அதெலாம் அதெலாம் கிடையாது எங்களுக்கு அப்படியே அடிச்சால் கூட அது ஒன்றும் சுத்தமாக இருக்கும் இதாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதெலாம் விளைவிச்சி நம்ம நல்லதை தான் கொடுக்கறோம் ஏன்னா உங்களுக்கு விற்றா நல்லதாக இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் ஆமாம்மா தரமாக இருக்கும் நல்லா தரமாகருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அதை தான் நாங்கள் தயார் பண்ணி கொடுக்கறோம் ஆ சரிம்மா சரி எங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க நான் வாங்கிவோம் ஆ ஓகேம்மா ஆ